காலையில் ஆறு மணிககு எந்திரிப்பேன் அதுக்கப்புறம் வாசக்கூட்டி வாச தெளிச்சி கோலம் போட்டுட்டு பாத்திரம் எல்லாம் விளக்கி கழுவிட்டு தண்ணி ஏழு மணிக்கு தண்ணி வரும் தண்ணி பிடிச்சி வச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செய்வேன் சாப்பாடு செஞ்சு பொண்ணை வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் துணி எல்லாம் துவச்சு காயப்போட்டுட்டு கால்ல முடிக்கும்போது மணி பத்து மணி ஆயிடும் அதுக்கப்புறம் குளிச்சிட்டு சாப்பிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போவேன் தம்பியோட விளையாடிட்டு இருந்துட்டு தம்பியை பார்த்துக்குவேன் அதுக்கப்புறம் மதியானம் ரெண்டு மணிக்கு வருவேன் ரெண்டு மணிக்கு வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன் அஞ்சு மணி வரைக்கு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு டீ வச்சு குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் செய்தியெல்லாம் பார்த்துட்டு டிவியை பார்ப்பேன் அப்புறோம் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு பொண்ணு வருவாள் அவளுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பாட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒன்பதர மணிக்கு சாப்பிடுவோம் பத்தர மணிக்கு படுத்துக்குவோம் தூங்கிடுவோம்